ஆ ஆமாம்மா எங்கேம்மா போகணும் ஆ சரிங்கம்மா லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்கம்மா ஆ ஓகேம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்க மேம் வந்துடுறேன் மேம் எப்படி மேம் அப் அண்ட் டௌனா எப்படி மேம் இப்போ வெயிட்டிங் சார்ஜு கொஞ்சம் போடுவேம்மா காசு கொஞ்சம் வரும்மா இல்லை மேம் எல்லோத்துக்கும் சொல்கிறது தான் பதினைஞ்சாயிரம் வேணுனா உங்களுக்காக கொறைச்சி வேணுனா உங்களுக்காக கொறைச்சி ஒரு ரெண்டு மணிநேரம் கொறைச்சி நீங்க மீட்டிங் போகிறேங்கிறீங்க உங்களுக்காக வேணுனா ஒரு மூணாயிரம் குறைக்கிறேன் பன்னெண்டாயிரம் கொடுங்க ஆ சரிங்கம்மா கரெக்டாக வந்துடுறேன்ம்மா ஆ சரிம்மா நீங்கள் மட்டும் தானா இன்னும் ஆள் இருக்க மாதிரி இருக்குமாம்மா ஆ சரிங்கம்மா பார்த்துக்கலாம்மா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ சரிங்கம்மா கரெக்டாக அந்த பன்னெண்டாயிரம் மட்டும் எடுத்து வந்துடுங்கம்மா ஆ சரிம்மா நான் பேசிக்கலாம்மா பேசி கொறைச்சிக்கலாம்மா ஆ சரிம்மா நான் காலைல கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துடுறேன் நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்கள் ஆ புரியுதும்மா புரியுதும்மா வந்துடுறேம்மா